நாங்கள் திட்டக்குடிலேந்து பேசுகிறோம் சார் என் பேர் கவிதா என்னோட சன்னுக்கு வந்து லெவன்த்து அட்மிஷன் சேர்க்கணும் அவன் டென்த்தில் வந்து நானூத் தொண்ணூறு மார்க் எடுத்துருக்கான் இப்போ வந்தால் டேரக்ட்டாக சேர்த்துக்கலாமா இல்லை என்ட்ரான்ஸ் எக்ஸாம் எதாவது வைப்பிங்களா சார் நான் ஏ க்ரூப் எதிர் பார்க்கறேன் சார்

ஓகே சார்

ஓகே சார்

ஓகே சார் அப்போ வெட்னஸ்டே வரோம் சார் நாங்கள் இப்போ ஹாஸ்ட்டல்னா ஹாஸ்ட்டல் ஃபெசிலிட்டிலாம் இருக்குல

ஆ ஓகே ஆ ஆ ஆ ஓகே சார் ஏ இப்போ எக்ஸ்டா கலிக் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்லாம் எதாவது இருக்குங்களா உங்கள் ஸ்கூலில்

ஓகே சார் ஆ ஆ ஆ ஆ தெரியும் தெரியும் சார் நாங்க கேள்விபட்டுதான் ஆனால தான் அந்த ஸ்கூலில் கொஞ்சம் பெஸ்ட்டாக சொல்லித் தருவாங்கன்னு சொல்லுறதுனால தான் உங்கள் ஸ்கூலில் நாங்கள் அட்மிஷன் போடலானு பார்க்கறோம் ம் ம் ஆ அ ஆ ம் ம்

ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் அ ஆ சரிங்க சார்

ஓ ஓ ஓகே சார் ஓகே சார் சார் சமைச்சிலா எதாவது எடுத்துகிட்டு வரலால பசங்ளுக்கு நாங்களே சமைச்சி கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குலால பசங்ளுக்கு வர்றப்போ பார்க்க வரப்போ அ ஆ ஓகே த தேங்க் யூ சார் ஆ

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் இப்போ டென்த் எக்ஸாம் டென்த்து சிலபஸ் தானே சார் என்ட்ரான்ஸ் எக்ஸாம் வைப்பிங்க

ஆ ஓகே சார் அப்போ நாங்கள் வென்னஸ்டே வரேன் சார் பையனை கூட்டிகிட்டு ஆ ஓ ஓகே ஆ சரிங் சார் தேங்க் யூ சார் ம்